எங்கள் சமையல் அறையில் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ஐந்து பேர் இருக்கிறோம் ஐந்து பேரும் நாங்கள் வந்து எல்லோருமே எங்கள் வீட்டில் சமைப்போம் எல்லா குடும்பம் எங்களுக்கு எல்லோரும் மத்தவங்க நான் தான் சமைப்பேன் மத்தவங்க எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சமைக்கும் போது யாருக்கு என்ன தேவைனு கேட்டுட்டு செஞ்சி சேர்ந்து செஞ்சு சமைச்சி சாப்பிடுவோம் அதுமாரி எங்கள் வீட்டில் எல்லோருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதை நானும் சமைச்சி கொடுப்பேன் ஏன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க காய்கறி எங்கள் பாப்பா கூட இருந்து கட் காய்கறி கட் பண்ணி கொடுக்கும் எங்கள் பாப்பாவும் செய்யும் நாங்களும் செய்வோம் எங்கள் வீட்டுக்காரும் செய்வார் எல்லோருமே எங்கள் வீட்டில் எல்லாம் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து எனக்கு எல்லா உதவியும் அவங்க பண்ணுவாங்க மாவு பெசைஞ்சி கொடுக்கறது தோசை ஊத்துறது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்களும் சேர்ந்து தான் செஞ்சு எல்லோருக்கும் எங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சேர்ந்து செஞ்சு சாப்பிடுவோம் நாங்க